இப்போ த நாங்கள் சொல்லணுன்னா சின்ன வயிசில் நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் மாமா பொண்ணுங்கள் எல்லாமே குளிக்கிறதுக்கு அங்கேலாம் வாய்க்காலுக்கு தான் போவோம் ஏரி இருக்கு ஆற்று தண்ணி வரும் அதனால வீட்டில் அப்போலாம் வசதி வீட்டில் வந்து ஆம்பளைங்க குளிச்சி இருப்பாங்க அப்போலாம் பாத்ரூம் கிடையாது அதனால எல்லாம் வாய்க்காலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க சின்ன பிள்ளைங்களலாம் அப்போ நாங்கள்ல்லாம் நாலஞ்சு பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்துட்டு செட்டாக சேர்ந்து நாங்கள்ல்லாம் வாய்க்காலுக்கு குளிக்க வரக்குள்ளே மேலருந்து கீழே பல்டி அடிப்போம் மேலே மட்டை மாதிரி இருக்கும் இடையில ஆற்றுக்கு இடையில மட்டை மாதிரி இருக்கும் அது நடைப்பாத மாதிரி அந்த நடையை அதில் தான் நடந்து போவாங்க கீழே தண்ணி ஓடும் அதனால மேலேருந்து கீழ முலங்கால் அளவு தான் தண்ணி இருக்கும் ஆனால் தண்ணி வேகனா போகும் அதுலேருந்து குதிச்சு அப்போ சின்ன வயசு இல்லையா அவ்வளோக்கு பயம் தெரியாது அதனால பொத்து பொத்துன்னு எல்லாம் அதுலேருந்து கீழ குதிச்சு எல்லாம் விளாண்டுட்டு இருக்கக்குள்ளே ஒரு ட்ரிப் நான் குதிச்சு அப்படி போவக்குள்ளே எங்கள் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு தான் அவள் தான் வந்து பிடிச்சி என்ன இழுத்து விட்டா அப்போ தண்ணி அதிகமாக வந்துருச்சு அதனால அவள் தான் என்ன பிடிச்சி இழுத்து ஏ முடியை பிடிச்சி இழுத்து விட்டா அது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டாவது நாங்கள் நாங்கள் வந்து யாருக்கும் அந்த அதுக்கப்புறமேலு நாங்கள் அங்கே குளிக்கிறது அதிகம் போகறத நிறுத்திவிட்டோம் ஏன்னா தண்ணி அதிகமாக வருது எந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க நான் யாருக்கும் அப்போ அதுக்கு போகாதனால எனக்கு அந்த உதவி நான் யாருக்கும் செய்யல அதுக்கப்புறம் செய்யறத்துக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கில எங்களுக்கு அதை நான் அதுக்கப்புறம் விட்டுட்டோங்க அது அதனால இப்போ ம எல்லாத்துக்கும் நீச்சல் கற்றுக்க சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு அதை கற்றுக்குடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஏன்னா எந்த நேரத்தில் தண்ணி எங்கே எப்படி வருதுன்னே தெரியாது இல்லைங்களா அதனால கற்றுக்குடுங்கன்னு சொல்லி இருக்கேன் இப்போ எங்கள் பேத்திக்கா கூட நீச்சல் குளம் எங்கேனாச்சும் இருந்தால் கற்றுக்குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது அவங்கள்ட்ட சொல்லி இருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல